தமிழ்நாட்டில் விவசாய துறையில் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்தால் நுகர்வோர்க்கும் சந்தைக்காரர்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ஃப்ஃபுல்லா இருக்குனு பார்த்தா எக்சிபிஷன் வச்சு அது மூலியமா அரிய வகை விதைகளையும் செடியும் கொடுக்கும் போது மக்கள் அதை ஈசியா பயன்படுத்திப்பாங்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அதுல்லாம் மண்ணோட தர அறிஞ்சு இந்த விதை விதைச்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்குற பட்சத்தில் அவங்களோட கல்ட்டிவேட்டர் ஹார்வெஸ்ட்டிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சுரும் நேச்சுரல் உரம் வந்து ப்ரொவைட் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் ஈசியாக கன்வீனியன்ட்டாக ஈ சீக்கிரமாக கிடைக்கிறமாதிரி கொடுத்தா நுகர்வோருக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ஃப்ஃபுல்லா இருக்கும் இம்ப்ரூவ்டு சீட்ஸ் தரம் உயர்த்தப்பட்ட விதைகள் வந்து கொடுக்கும்போது நாலு விதையில்லு செடி முலையுதுன்னா அவங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு விவசாய துறையில் மாற்றங்கள் கொண்டு வரும் பட்சத்துலையும் நுகர்வோருக்கும் சந்தைக்காரர்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ஃப்ஃபுல்லா இருக்கும்